தமிழ்நாட்டின் கலாச்சாரம் பாரம்பரியம் அதைப் பற்றி சொல்லணுன்னா வார்த்தையே கிடயாது தமிழர்களோட கலாச்சாரம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் தென் அவர்களோட பாரம்பரியம் அவங்க செய்கிற அந்த சம கலைச் சிற்பங்கள் கலை அதுதான் கலை பற்றி சொல்கிறதுக்கும் வார்த்தையே கிடயாது ஏன்னால் ஏ ஏகப்பட்ட கலை நுட்மங்கள தெரிஞ்சவங்க தான் தமிழர்கள் சிற்பக்கலையாக இருக்கட்டும் ஒரு ஓவியக்கலையாக இருக்கட்டும் ஒரு கைவண்ணத் தொழிலாக இருக்கட்டும் ஒரு இசைக்கலை இசைக்கலை நாடகக்கலை அது போல் தெருக்கூத்து அது போல் ஏகப்பட்ட கலைகளை உள்ளடக்கியவர்கள் தான் நம்ம தமிழர்கள் இது தான் கலை பற்றினது இப்போது கலாச்சாரம் கலாச்சாரம்ங்கிறது என்னென்னா தமிழரோட முக்கியக் கலாச்சாரம் என்னென்னா ஒருவனுக்கு ஒருத்தி அது தான் அவர்களோட முக்கியமான கலாச்சாரமே அண்ட் தென் அவர்களோட பாரம்பரியம் என்னென்னா பாரம்பரியம்னால் ஃபஸ்ட்டு நம்மளோடய அவுட் ஃபிட் அதாவது வேர்லிங் நம்ம என்ன ட்ரஸ் அணிகிறது அது தான் இப்போது ஒரு ஆணாக இருந்தால் அ அவனுக்கு ஒரு வேஷ்டி சட்டை துண்டு அது தான் அவனுக்கு முக்கியமானது அதே ஒரு பெண் பெரிய பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு அந்த புடவ அந்த மாதிரியே தான் முக்கியமானது இப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு பதினெட்டு அந்த மாதிரி இப்போ கேர்ளாக இருந்தால் அவள் ஒரு பாவாடை தாவணி அந்த மாதிரி இருக்கும் குட்டிப் பாப்பாவாக இருந்தால் பாவாடை சட்டைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இதில் இருப்பாங்க இதெல்லாம் ஒரு பா பாரம்பரியமான இது அதே அது போல் திருவிழாக்கள் திருவிழாக்கள்னால் தமிழ்நாட்டில் இல்லாத திருவிழாவாக மாதத்துக்கு ஒரு ஒரு பண்டிகையும் வரும் ஒரு ஒரு திருவிழாவும் வரும் திருவிழாவுக்குப் பேர் போனது சித்திரை மாதம் தான் சித்திரை மாதத்தில் தான் எல்லா ஊர்லேயுமே தீ மிதி விழா அந்தப் போல் விழாயெலாம் வரும் அதுவும் முக்கியமாக சித்திரை மாதம் அழகர் ஆ ஆற்றுல இறங்குற திருவிழா அது எங்கள் மதுரையில் நடக்கும் அப்போ பார்த்தீங்னா மதுரையே கோலாகலமாக இருக்கும் அப்போது அழகர் எங்கேன்னா மதுரையை வந்து மதுரைய ஆள்கிறவர் தான் அழகர் அவர் என்னென்னா அந்த தே ஒரு பல்லக்கில் வந்து மதுரை ஆற்றில் வந்து குளிச்சுட்டு மறுபடியும் அவர் வந்து கோயிலுக்குப் போகிறது தான் அந்த அழகர் திருவிழா அது காண்கிறதுக்கு எங்கெங்கிருந்தெல்லாம் பக்தர்களெலாம் வருவாங்க அதே அது ஒரு திருவிழா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்திரை இன்னும் ஒரு ஒரு திருவிழாவும் சூப்பரானது அது என்னென்னா தேரோட்டம் தேரோட்டம் எல்லாேர் ஊர்லேயுமே எல்லா ம ஊர்லேயுமே தேர் ஓடும் ஆனால் வந்து உலகத்துலேயே பேர் பெற்ற தேர்ன்னால் திருவாரூர் தியாகராஜர் தேர் தான் அதுவும் எங்கேன்னா ஆசியாவுலேயே மிகப்பெரிய தேரே திருவாரூரில் இருக்கற தியாகராஜர் தேர் தானாம் அத பார்க்குறத்துக்கு எங்கெங்கிருந்தெல்லாம் வருவாங்களாம் வெளி வெளி ஸ்டேட்லிருந்து வருவாங்களாம் வெளி கன்ட்ரிலிருந்துலாம் வருவாங்களாம் ஏன்னால் அது அவ்வளோ பெரிய தேராம் அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ பேர் வருவாங்களாம் வேறென்ன திருவிழா இருக்குது சித்திரை மாதத்துல என்ன கிராமப்புறங்களில் என்ன நடக்குன்னால் சித்திரை மாதத்துல தீமிதித் திருவிழா நடக்கும் அது எப்படி தீமிதித் திருவிழா நடக்குன்னால் இப்போது எங்கள் கிராமத்தில் வந்து ஒரு ஒரு திங்கள் கிழம வந்து காப்பு கட்டி அதே அதுலேருந்து ஒரு எட்டு நாள் அடுத்த திங்கள் வந்து தீ மிதிப்பாங்க அந்த இடைல வந்து சாமி என்ன பண்ணுவாங்கன்னால் ஒரு மூணு நாளைக்கு நைட்டு பத்து பத்து மணி பதினொரு மணி ஆகிரும் சாமி எங்கள் வீட்டு வாசலுக்கு வர்றத்துக்கு அது போல் சாமி வந்து வீதி உலாவெலாம் வந்து அந்த எட்டாவது நாள் அன்னைக்கு ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ க்ளாக் போல் வேண்டிக்கிட்டவர்கல்லாம் தீ மிதிப்பாங்க தீ மிதித்து அன்னைக்கு முடிஞ்சுரும் அன்னைக்கு மறுநாள் வந்து அதுதான் ஆடல் பாடல் காலை நிகழ்ச்சியெலாம் நடந்து அதுதான் தீ மிதி முடித்து அதிலேருந்து ஒரு மூணாவது நாள் வந்து மஞ்சள் விளையாட்டு அப்படின்நு சொல்லுவாங்க அது என்னென்னா சாமி வந்து அன்றையோட முடிஞ்சுர்ச்சு எல்லையெல்லாம் எல்லையெல்லாம் அன்னைக்கு தான் சாமி வந்து எல்லைப்பிடாரின்னு சொல்கிறதெல்லாம் எல்லையெல்லாம் ஓடி அதாவது அந்தந்த சாமி அந்தந்த கோவிலில் போய் உட்காந்துரும் அவ்வளோ தாங்க